மதம் சாதி அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் தான் அதெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் சாதி மதம் இதெல்லாம் வந்து யாரும் அதை அவ்வளோவா பார்க்கறதில்ல ஒரு செவென்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த மதம்ன்றது வந்து கம்மியாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் நான் அப்புறமா வந்து மற்ற மதத்தில் என்ன பிடிக்கும் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க அப்படின்னா இந்தூஸ் வந்து தனியாக ஒரு ப்ளேஸை வந்து பிரிச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சாமி ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சு வழிபடுறாங்க அதுவும் நல்லது தான் இருந்தாலும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியில வந்து பிடிக்கும் அவங்க அவங்களுக்குனு தனியாக ஸ்பேஸ் இருக்காது எங்கே அவங்க வந்து கடவுளை நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து வழிபடுவாங்க தனியாக இப்போ வந்து இந்துக்கள் நான் இந்துவாக இருந்தாலுமே அவ்வளோவா வந்து சாமி பக்தி அப்படின்றது இருக்காது ஆனால் கிறிஸ்டியானிட்டியில பார்க்கும் போது நம்மலாம் இந்து இந்து மதத்தில் வந்து ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் ஆனால் கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரு மார்னிங் ஒரு மாஸ் வைப்பாங்க காலையில ஒரு மாஸ்க்கு அட்டென்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல போய் அட்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்பறமாக வந்து ஒரு ஜெபமால ஒரு நாளைக்கு ஒரு ஜெபமால சொன்னால் போதும் அப்படின்றமாரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோடய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னும் போது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்துக்கள் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து இங்கே வெளியில போகக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது சாமி ரூம் உள்ள போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குது ஆனால் வந்து கிறிஸ்டியானிட்டியில பார்க்கும்போது அதமாதிரி எந்த ஒரு ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே வந்து ஒரே மாதிரி எந்த நேரத்திலயும் வந்து கோவிலுக்கு போகலாம் எந்த நேரத்துலேயும் வந்து சாமியை வழிபடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்கப்புறமா வந்து முஸ்லிம் அந்த மதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களோடய மதம் வந்து என் பெண்களை வந்து இன்னும் இப்போல்லாம் இப்போ கடந்த ஒரு நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லிம்ஸ்லேயும் வந்து முன்னல்லாம் கேல்ஸ்லாம் வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இந்த ஃபீல்டுக்கு போகக்கூடாது அந்த ஃபீல்டுக்கு போகக்கூடாது முதல்ல வீட்டிலருந்தே வெளியே அனுப்ப மாட்டாங்க ஆனால் வந்து இப்போ அதுமாதிரி இல்லாமல் எல்லா துறைகள்லேயுமே அவங்களும் வந்து சாதாரண பெண்கள்தான் அதுமாதிரினு இப்போ வந்து கொஞ்ச கொஞ்சமாக வந்து வெளியே வந்துகிட்ருக்காங்க அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் அப்புறம் வந்து இந்த இந்த மதம் அந்த மதம் அப்படின்னுலாம் வந்து எந்த ஒரு நம்மை வேலை செய்கிற இடத்துலயும் சரி படிக்கிற இடத்துலயுமே சரி யாருமே வந்து இப்போ அதெல்லாம் வந்து பார்க்கறதில்ல அதனால் வந்து யாருக்கு என்ன பிடிக்கும் இவன் இந்த கம்யூனிட்டியிலருந்து வரான் இவன் இந்த இது உள்ளேருந்து வரான் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் கிட்டேயுமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாகுபாடு இல்லாமல் இருக்குது ஆனால் வந்து எல்லா மதமும் ஒன்றா என்ன சொல்லுது அப்படினா எந்த உயிரினத்துக்கும் வந்து துன்புறுத்தக் கூடாது எல்லோருக்கும் நன்மையே செய்யணும் யாருக்கு துன்பம் செய்யக்கூடாது இந்த ஒரே ஒரு விஷயத்த தான் இந்த எல்லா மதமுமே வற்புறுத்துது